இந்த வளர்ந்து வர உலகத்தில் எல்லாமே தொழில்நுட்பமாதான் மாறிக்கிட்டுருக்கு கரெக்டா ஸோ எல்லா நாட்டோடய பொருளாதாரத்துக்கும் இதுதான் ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது இந்த தொழில்நுட்பம் இருக்கிற நாடை வந்து பெருசாக இருக்கிற நாடை வந்து ரொம்ப பெருசாவே மதிக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாருமே ஸோ தமிழ்நாட்டில் அது எப்படி பங்களிக்கிது அப்படிங்கம்போது இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற டிவியில் இருக்கிறவங்க டாக் டிவியா இருக்கட்டும் அது வந்து இப்போ டெக்னாலஜிக்கல் லெலில் கொண்டு வந்துட்டாங்க அண்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கீம் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஏறுகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரத்துக்கு எப்படி பங்களிக்கிது அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜி லெவல் வளர வளர வளர மேன் பவர் வந்து கம்மியாகும் ஸோ டெக்னாலஜி அந்த மிஷனுக்காகுற அந்த இதைதான் வந்துட்டு நமக்கு செலவாகுமே தவிர ஒரு சேலரி அந்தமாதிரி யாருக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ என்ன பங்களிக்கிது அப்படின்னா நம்மளோடய நாடு வந்து ஒரு சாரி நம் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் மிக்க நாடாக வந்து காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் தென் டெக்னாலஜினா ஐடி எடுத்துக்கலாம் ஐடி அந்த இடத்தலாம் வந்து ரொம்ப பெருசாக்கி சிஎஸ் இதெல்லாமே வந்து சென்னையில் இருக்கு ஐடி கம்பெனிஸ் வேலைக்கு போகிறது அப்படின்றது வந்து பல பேரோட கனவாக இருக்குது அந்த ஐடி அப்படின்ற தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த உலகத்தையே வந்துட்டு திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு வாக்கா இருக்கு எல்லாருமே அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறாங்க எல்லாரோட எய்மும் இப்போ அதுதான் இருக்குது ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுதான் பெங்களூரா இருக்கட்டும் எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது சென்னையா இருக்கட்டும் எத்தனயோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது வளர்ந்து வர இந்த கோயம்புத்தூர் அண்ட் வளர்ந்து கோயம்புத்தூர் வளர்ந்து வரல அது வளர்ந்துருச்சி கோயம்புத்தூரில் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு ஈவன் மதுரையில் திருச்சிலன்னு நிறைய ஐடி கம்பெனிஸ்ஸுன்றது எல்லா இடத்துலயுமே வந்துக்கிட்டுருக்கு இது வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய பங்காற்றுது அப்படின்னே சொல்லலாம் அண்டு நமக்கான எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது ரெவன்யூ வருது அண்ட் தென் ஒரு நியூ சர்விஸ் நியூ இண்டஸ்ட்ரிஸ் அந்தமாதிரி நிறையவே வந்து கிடைக்கிது அவ்வளோ தான்